விவசாயப் பொருள்களை எங்கள் உள்ளூர் சந்தைக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகவும் சில ப சிரமங்கள் இருப்பதை சி கோ இருப்பதில் ஒன்று இரண்டு சிரமங்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் விவசாயப் பொருட்களை காய்கறிகளாக இருந்தாலும் சரி மற்ற இதாக இருந்தாலும் சரி அங்கிருந்து வா வெளிப்பொருட்களை எடுத்து சா அதில் கா களை வா இது பறி பறித்து ஓ போ ஃபுட் பெட்டிகளில் அடை வைத்து செல்ல உள்ளூர் ச பா அங்கன்வாடி வண்டிகளையோ இல்லை ஏதோ டெம்போ போன்ற இதிலையோ மினி லாரி போன்ற இதுகள்லியோ ஏறி செல்ல ஏறி செல்ல செல்ல முடியாது அதற்கு முழு சில நேரங்களில் மிகவும் தட்டுப்பாடாக உள்ளது அப்பொழுது நாங்கள் மிகவும் சிரமப்படவேண்டிய ஒரு இதில் உள்ளோம் பின் இங்கிருந்து அங்கே எடுத்து சென்ற பின் சந்தைக்கு எடுத்து சென்ற பின் அதற்கு வந்து சரியான விலை இல்லை என்றால் எங்களுக்கு மிகவும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அதை அதற்காக அதற்காக கா ர அரசு சில நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து வருகிறது என்பதை எ நாங்கள் அறிவோம் அதில் சி சிரமம் பாராமல் இப்போ இந்த அரசு இம் ம மத்திய மாநில அரசுகள் நன்றாக அதற்கு ஒரு இது கொடுத்து சி விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல இதை சிரமங்களை குறைக்க வேண்டும் குறைக்கும் என்று விரும்புகிறோம்